ஓய்வு நேரம் அப்படின்னு சொல்வது என்னென்னா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் நமக்கு இருக்கிற ஓய்வு நேரம் தான் வந்து நம்ம நம்மளுக்கான சந்தோஷத்தை வந்து கொடுக்கிற நேரம் அப்படின்னு வந்து நம்ம வந்து அதை சொல்லிக்கலாம் அந்தமாதிரி இருக்கிற நேரத்தை வந்து நம்ம வந்து பயனுள்ளதாக ஆக்கிக்கணும் அப்படின்னு பாத்தோனா நிறைய பேர் வந்து அதை வந்து செய்கிறது வந்து மறந்துடுறாங்க பயனுள்ளதாக ஆக்கிக்கிறது அப்படின்றத யாரும் விரும்புறதும் இல்லை இப்போ இப்போது மாலுக்கு போகிறது சாப்பாடு ஏதாவது ஹோட்டலுக்குப் போகிறது ரெஸ்டாரண்ட் அந்தமாதிரி இடத்துக்குப் போகிறது தான் நிறைய பேரும் விரும்புறாங்க ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற நேரம் வந்து கொஞ்சம் நேரம் தான் கிடைக்குது அதுவும் வந்து அவங்க அவுங்களுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுகாக அவங்க வந்து இந்தமாதிரி எடத்துக்கெல்லாம் போகிறாங்க அப்படினு சொல்கிறாங்க மால் அப்படின்றது என்னென்னா இப்போது ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் தனியாக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போகிறோம் காஃபி குடிக்க போகிறோம் அந்தமாதிரி இருக்கிற இடத்தலாம் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறது அதாவது திரைப்படம் பாக்கிறதுக்கு சினிமா தியேட்டருக்கு போகிறது அந்த மாதிரி இடம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறது தான் மால் அப்படினு சொல்கிறோம் இதையும் இல்லாமல் சில பேர் வந்து இயற்கை அழகுகள் வந்து இந்த ஊட்டியில் இருக்கிற இடத்த பாக்கிறதுக்கு போகிறது கொடைக்கானல் அந்தமாதிரி இடத்துக்கு போகிறது வந்து சில பேர் வந்து விரும்புவாங்க ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துல வெப்பம் அதிகமாக இருக்கலாம் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இருக்கிற இடங்கள் வந்து குளிரான இடங்கள் அதனால் சில பேர் வந்து அங்கே விரும்பி போவாங்க இப்போது நம்ம வந்து சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே பலதரப்பட்ட சுற்றுலா இடங்கள் வந்து இருக்கு கடற்கரை பார்க்கு பூங்கா இந்தமாதிரி இடம்லா அங்கே வந்து நிறையா இருக்கிறதுனால மக்கள் வந்து விரும்பி அந்த மாதிரி இடத்துக்கு வந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படினே சொல்லலாம் ஓய்வு நேரம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்கறதே இல்லை வேலை வேலை அப்படின்னு சொல்லி எல்லோரும் போகிறதுனால ஓய்வு நேரம் அப்படின்றது சில பேருக்கு கிடைக்குது அதை சில பேர் பயனுள்ளதாக ஆக்கிக்கிறாங்க சில பேர் வந்து வீணடிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம அதை வந்து பயனுள்ளதாக ஆக்கிகணுனா நம்ம குடும்பத்தோடு இருக்கிறவங்களோட ஒன்றா போய் அவங்களையும் சந்தோஷமாக வெச்சு நம்மளுக்கும் ஒரு ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்குக்காக தான் நம்ம வந்து அங்கே போகிறோம் அதையும் விட்டுட்டு இந்த மதுபானம் அந்தமாதிரி தேவையில்லாத இடங்களுக்கு போய் நம்ம உடம்பையும் கெடுத்துக்கிட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுறத நம்ம வந்து தவிர்க்கலாம் அப்படினே நம்ம வந்து சொல்லலாம்